அதுக்கு முன்ன நாங்கள் நாட்டு மருந்து தான் உபயோகித்தோம் இப்போ என்னென்னால் அது எதாக இருந்தாலும் பிரசவத்துக்கு சின்ன வயதுலேருந்து நாங்கள் நாட்டு மருந்து தான் பிரசவத்துக்கும் நாட்டு மருந்து தான் இப்போ அதெல்லாம் கிடையாது உடனே என்னென்னால் ஹாஸ்பிட்டலு தான் பூச்சி இப்போ எதுவும் பாம்பு கீம்பு கடித்தாலும் இப்போ அந்த நாட்டு மருந்த வச்சி பார்க்க முடியல அதனால் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறது ஹாஸ்பத்திரியில் இப்போ வெலைவாசியும் கம்மியாக இருக்குது மருந்தெல்லாம் நல்ல மருந்தெல்லாம் கொடுக்கறாங்க அதனால் பார்க்கறது இப்போ கொரோனா டையத்தில் ஊசி போடுறதுக்கு அங்கே தான் போயிடுது அதை சொன்னாங்க அது வீட்டில் இருங்க எல்லா சொ கவுர்மெண்ட்டு த சொன்னதை கேட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தோம் ஊசி போடுறதுக்கு நாங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் லாக்டவுன்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் வெளிலேலாம் வர்றதில்லை